இப்போ இந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறதுன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அசாருதீன் விளையாண்டாப்புல அடுத்தது கபில்தேவு அடுத்தது ராகுல்டிராவிட் இப்படியெல்லாம் விளையாண்டு கோப்பையை வாங்கினாங்க அப்போது வந்து எல்லா வீட்டிலையும் டிவி கூட இருக்காது ஒரு ஊருக்கு ஒரு டிவி ரெண்டு டிவி தான் இருக்கும் அதுலேயும் இந்த கிரிக்கெட்னாவே ஒரு கும்பலாக உட்காந்து பாப்பாங்க அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் தான் ரொம்ப ஃபேமஸ் அது வந்து அந்த அந்த மேட்ச் பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டமே கூடி போயிடும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் கபில்தேவ் கோப்பை வாங்கி வாங்கி இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாப்புல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் டோனி வாங்கி கொடுத்தாப்புல அப்புறம் மற்றபடி யார் விளையாடுறாங்க ஒரு பொழுதுப்போக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நானும் பார்ப்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடைசிக்கு வரைக்கும் போய் கப் வாங்க முடியாமல் போச்சு